நான் சமைக்கப் போகறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும்னு வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம ஒன்று செஞ்சிவிட்டு அவங்களுக்கு பிடிக்காம போய்விட கூடாதுல்ல ஃபர்ஸ்ட்டு என்ன வேணும்னு கேட்டுகிட்டு அதுக்கு என்னென்ன நம்ம பயன்படுத்த போகறோம்ன்றத முதல்ல அளவோட எடுத்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு எதுக்காக இருந்தாலும் அடுப்பு பற்ற வைப்போம் சாமான்லாம் மெளகாத்தூள் மஞ்சத்தூள் எதாக இருந்தாலும் காய்கறியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து அரிஞ்சு எடுத்துகிட்டு போய் தான் சமைப்பேன் ஏன்னா எ நம்ம அங்கே உட்காந்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டே சமைக்கும் போது அங்கே அடுப்பில் உள்ளது காந்திடும் இங்கே சமைக்கும் போது ஒழுங்காகா வாஷ் பண்ண மாட்டோம் மணி ஆயிடுச்சு அது அடுப்பு வேறு எரிஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அவசரத்துல செய்யறதால நம்மளால ஒழுங்காக சுத்தமாக செய்ய முடியாது அதனால் நான் முதல்லயே எல்லாத்தையும் மசாலா பொருட்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வெட்டிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் பக்கத்தில் வச்சிகிட்டு தான் சமைக்க ஆரமிப்பனே தவிர அடுப்பை பற்ற வச்சிவிட்டு எதையுமே நறுக்க கூடாது அது மாரி செய்யறதுமே முற கிடையாது அதனால் அந்தமாரி செய்றதை தவிர்த்திடுவேன் என்ன வேணும் ரெசிபி என்ன வேணுன்றதை கேட்டுகிட்டு தான் சமைக்க போவனே அதுக்குள்ளே ஃபுரூட்ஸ்ஸு ச்சே ஃபுரூட்ஸ்ஸுங்குறனே இது வெஜிடபுள்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை பொறுத்து தான் அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் சமைக்க தொடங்குவேன் அந்த மாரி சமைக்கிறது தான் நல்லது எந்த ஒரு பரபரப்பும் டென்ஷனும் இல்லாமல் சமைக்க முடியும் காய்கறி எடுத்துக்குவேன் மசாலா பொருட்கள் அப்புறம் எண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது